ஓகா யோகா பயிற்சி எடுத்த பிறகு கோபங்கள் வந்து மாறிடிச்சு ஆனால் கோபங்கறது ஒரு அளவுக்கு இல்லை அதே சமயம் வந்து முதெல்லலாம் வந்து அசிங்கம் அசிங்கமாக பேசுகிற வாய் திரும்பு ஆனால் இப்போ அந்த வாய் திரும்புறது இல்லை எப்போ பார்த்தாலும் சரி என்னத்தை பேசி என்னத்தை பண்ணப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன ஒரு ஆறுதலாக வந்து வந்து இருக்குது அந்த யோகா கற்றதுக்கு பிறகு மனிதனுடைய உடல் மாற்றம் நல்ல சிறப்பாக இருக்கு ஆனால் யோகா கற்றுதுக்கு முன்னால் காட்டு மிராண்டித்தனமாக கோபமாக விச ஆயுதங்களை எடுத்து தாக்குவது கையால் முறுக்குறது இப்படியெல்லாம் சில கெட்ட சிந்தனைகள் இருந்தது அப்புறம் கெட்ட விஷயங்களா சாப்பிட தோணும் இப்போல்லாம் வந்து சாப்பாடு என்பது தண்ணி குடிச்சாலே போதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சி யோகா கற்றதுக்கு அப்றம் யோகா என்பது வந்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம உலகத்தில் இருக்கிற மனிதனும் கற்றுக்கணும் அடுத்த பிறவியுடைய தருணத்தை நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது அப்படினோம்னா இந்த யோகா கலையில் தான் ஆனால் எல்லா ஓரு மதத்திலேயும் யோகா இருக்குனு சொல்வாங்க ஆனால் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறது வேற இஸ்லாமிய சமுதாய வாழ்க்கையில் இருக்கிறது வேற இந்த வள்ளலார் சம்பந்தமாக இருக்கிற யோகா வேற நம்ம அரியூர் திருக்கோவில் சொல்றோம்ல மஹா ரிஷி ஸ்வாமினு சொல்றோம்ல அவர் கிட்டே இருக்கிற யோகா வேற ஒவ்வொருடைய யோகா தன்மையும் ஒவ்வொரு இனிமையை காட்டும் ஆனால் யோகா என்பது வந்து மனிதனுடைய யோக நிலை புரிஞ்சு மனிதனுடைய அடுத்த பிறவி ஆத்மா வந்து இருக்குனு சொல்கிறது ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மொழி ஒரு அது இந்து மதம்னு சொன்னா நிறையா பேர் இதெல்லாம் ஒரு மதமாடான்கிறாங்க ஆனால் கிடையாது இந்து மதத்தில் ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கானா அவன் அடுத்துடைய ஆத்மாவில் வந்து அடுத்த பிறவிக்கு ஆத்மா ஆகிடுவான் அப்போது அந்த யோக நிலையை வந்து சரியான முறையை கத்துகிட்டவன் மட்டும் தான் அடுத்த பிறவிக்கு ஆயத்தமாக முடியும் மற்றபடி சும்மா பொய் பேசறது ஏமாத்துறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் வந்து பொய் இல்லாமல் மெய்யான வாழ்க்கை யோகா என்பது ஒரு உறுதியான நல்ல ஒரு யோகா என்பதுதான் எல்லோரும் இது கத்துகிட்டு நல்லா சிறப்பா இருக்கணும் நான் கத்துகிட்டதுலயும் மிக சிறப்பாக இருக்குது ஆனால் நல்ல மொழிகளை கற்றுக்க விரும்பணும் நல்ல யோகாவை பழகணும்